இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த ஹெல்ப்லைன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன இருக்குதுன்னா இந்த கூட்டுறவு சொசைட்டி நம்ம ஊரில் இருக்குது அங்கே வந்து அதிகமா உரலாம் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க மானியத்தில் இந்த விவசாயக் கடன் அப்படில்லாம் எல்லாமே அரசாங்க இதில் இருந்து நம்மளுக்கு செஞ்சாலுமே நம்மளால் வந்து அதில் இருந்து நல்ல மகசூலை வந்து ஈட்ட முடியவே மாட்டேங்குது ஒரு சில இதில் இருந்து இப்போ மழை நாள் அப்படின்னா பருவமா எல்லாமே மாறி மாறி வந்துக்கிட்டிருக்கு வெய்ய நாளில் வெயில் வர்றதில்லை மழை நாளில் சம்பந்தமே இல்லாமல் இப்போ மழை பெய்யும் இப்போ ஐப்பசி கார்த்திகை அடை மழையே வந்து இப்போ நம்மளுக்கு பருவம் மாறி தான் வந்துகிட்ருக்கு ஒரு வருஷம் அதிகமாக இருக்குது ஒரு வருஷம் ரொம்ப குறைச்சலா இருக்குது அப்படி வந்ததால் அவங்களால ந தகுந்த மகசூல் வந்து ஈட்ட முடிய மாட்டேங்குது அதுவே நிறையா வந்து அதுங்களை அவங்களுக்கும் ஒரு பிரச்சினையாவே இருக்குது இப்போ வட்டிக் கடன் விவசாயக் கடன் வாங்கிறாங்க கூட்டுறவில் அப்படின்னா அது கம்மியான சதவீதத்தில் தான் அவங்களுக்கு தந்துக்கிட்டிருக்காங்க வட்டி விகிதம் கம்மியாக தான் தர்றாங்க அப்படி இருந்தும் அதை கட்ட முடிகிற அளவு கூட அவங்களுக்கு வந்து லாப மகசூல் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்க பட்சத்தில் அவங்க குடும்பத்தெல்லாம் விட்டுவிட்டு தற்கொலை இது பண்ணிக்கிறாங்க அந்த தற்கொலை பண்ணுறதால அவங்க அவங்க பிரச்சினைய மட்டும் தான் பார்க்கறாங்க அவங்க குடும்ப உறுப்பினர்கள் பிரச்சினைய அவங்க வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க இப்போ கூட எங்கள் தெருவில் கூட ஒரு தாத்தா வந்து அது மாதிரி இது பண்ணிக்கிட்டார் முயற்சி செஞ்சுயாது நாங்களெல்லாம் போய் காப்பாற்றிட்டோம் அப்போ அந்த தாத்தாகிட்ட சொன்னது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு போயிடுறிங்க தாத்தா அதுக்கப்புறம் உங்களுக்காக இருக்கிறவங்க சொந்தம் ஊர் உலகத்துலாம் நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்கள் உறவினர்கள்லாம் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் நினச்சி பாருங்கள் அவங்களுக்கு யார் ஆதரவாக இருப்பார் அப்படிங்கற மாதிரிலாம் பேசினத்துக்கு அப்புறம் தான் அவங்க சரி ஓகே அப்படின்னு வந்து இது பண்ணிக்கிட்டாங்க அதனால வந்து அந்த கூட்டுறவில் இருந்து பார்த்துக்கறது நல்லது தான்